வெயில் காலங்கள்ல வந்து தண்ணீர் இதுமாதிரி அதிகமாக நம்ம தேடிப்போவோம் கிணறு வாய்க்கால் இதுமாதிரி குளிக்கிறதுக்கு அதிகமாக போவோம் அதேமாரி குளிர் பானங்களை வந்து அதிகமாக உட்கொள்ளுவோம் நொங்கு கம்மங்கூழ் ஜூஸ் ஐட்டம் வந்து அதிகமாக மதியான நேரத்தில் வந்து எதாவது குளிர் குளிர்ச்சியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் வெயில் காலங்கள்ல அதேமாரி இளநீரு நொங்கு இதுமாதிரி அதேமாரி வெயில் காலங்கள்ல வந்து சுற்றுலா அதிகமாக போகலாம் ஏன்னா நம்ம சுற்றுலா போகும்போது மழை இதுமாதிரிலாம் வந்துச்சுனால் நம்மளுக்கு டிஸ்ட்டபென்ஸாக இருக்கும் ஆனால் வெயில் காலங்கள்ல வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கே குளிர்ச்சியான பகுதிக்குலாம் சுற்றுலா போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிலனா ரொம்ப இதாயிருக்கும் வெயில் காலங்கள்ல அதிகமாக தண்ணி குடிக்க நம்மளுக்கு தோணும் அதேமாரி சுற்றுலா தளங்கள் வந்து நமக்கு குளிர் காலத்தில் டிஸ்ட்ரப் பண்ணுறதுனால வெயில் காலந்தான் சுற்றுலாவுக்கு வந்து ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி ஆடைகள் வந்து நம்ம வெயில் காலங்கள் வந்து காட்டன் பருத்தி இதுமாதிரி ட்ரெஸ் தான் நம்ம உடுத்த முடியும் குளிர் காலங்கள்ல வந்து நெருப்பு மூட்டி குளிர் காயுறது வந்து அதுக்கப்புறம் உணவு சூடாக சாப்பிட்றது வந்து குளிர்காலத்தில் தான் பிடிக்கும் இதுமாரி எண்ணெய் பலகாரம் வந்து நம்மளுக்கு சூடாக போடுகிறது அதேமாரி குளிர் காலத்தில் வந்து மார்னிங் வந்து எந்திரிக்கவே முடியாது அதேமாரி குளிர் காலங்கள்ல தான் அதிகமாக மழை வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால மழைகாலங்கள் குளிர்காலங்கள்ல தண்ணி தேங்கி நிற்கிறதுனால கொசு இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்போ நம்மளுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாகுது லைட்டாக மழையில் நனைஞ்சா காய்ச்சல் கொசு கடிச்சால் டெங்கு இதுமாதிரி ஆஸ்ப்பத்திரியில அதிகமாக அலையவேண்டியதாயிருக்கும் குளிர் காலங்கள் வந்து நமக்கு வந்து கொசு கடி வாங்காமல் அதிகமாக கை வரைக்கும் ஸ்லீவ் வச்ச சட்டை இதுமாதிரி போட்டு குளிர்காலத்தை நம்ம நகர்த்தலாம்